பருவநிலை மாற்றம் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமானது ஏன்னால் பருவம் மா மாறுறது மூலமாக தான் ஒவ்வொருத்தரோடய வாழ்க்கை வந்து மாறும் இந்தெந்த சீசனுக்கு இந்தெந்த வேலை செய்யலாம் அப்படிங்கிறது ஆனால் இப்போது வந்து அந்த மாதிரி சீசன் வந்து கரெக்டான டைமில் மாறதில்லை முன்ன வந்து சம்மர் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மழை காலம் அதிகமாக இருக்கும் இப்போ குளிர் காலமும் அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போது அப்படி இருக்கிறதில்லை சம்மர் டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ரெய்னி சீசன் கம்மியாக இருக்குது கோல்டு சீசனு அதோடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது இது மூலமாக என்னாகுதுனா மண்ணோடய வளம் வந்து கொ குறையிது குறையிறனால இந்த நிறையா விவசாயம் இந்த மாதிரி வந்து பண்ண முடியாமல் போகுது இதனால் என்னென்னால் விவசாயி வந்து கொஞ்சம் நஷ்டம் அந்த மாதிரி ஆகும் இப்போது சமூகப் பிரச்சனை சமூகப்பிரச்சனையும் நிறையா ஆகுது அது என்னென்னால் இந்த மழை வந்து அதிகமாக ஆகுறனால கரெண்ட்டு அதிகமாக கட்டாகுது அதனால் வாழ்க்க வந்து பாதிக்கிறது கரெண்ட்டு கட்டாச்சுன்னா அங்கே வந்து எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஆயிடும் கரெண்ட்டு கட்டாகுறது வந்து நிறுத்தக்கூடாது அது வந்து எப்பிட்னா மழை வந்து ரொம்ப அடித்தா தான் நிறுத்தணும் இங்கே லைட்டாக துளி தூறிணாவே கரெண்டெல்லாம் நிறுத்திடறாங்க அதனால் மக்கள் வந்து ரொம்ப அவதிக்கு அவதிபடுறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமெல்லாம் பெரிய பெரிய இஷுவாகுது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்